ஹலோ யார் என்னம்மா என்ன வேணும்

அவளுக்கு வந்து படி படிப்பே சரி வரல நல்லா படிக்க மாட்டுக்கா கவனம் அதில் செலுத்த மாட்டுக்கா வீட்லேயும் விளாண்டுகிட்டே இருப்பாங்களோ

ம் பரீட்சை பேப்பர் கொடுத்து விட்டேனே பார்த்தீங்களா ம் இங்கே டியூசன் அனுப்ப முடியுமா ம் அப்படியே இருந்துச்சுன்னால் அப்போ எப்படி படிக்க பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோமே ஏன் வரல வந்திருக்கலாமில்லியா ஆ அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக வாங்க வந்தால்தான் அந்த ப பிள்ளைகள் என்ன மார்க் எடுக்குது எப்படி எழுதுது எப்படி வைக்கிது அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும் எதுவும் மார்க் குறைஞ்சு போச்சுன்னால் அப்புறம் எங்கள்கிட்ட சொல்ல முடியாதில்ல நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம்ல ஆ நான் அடுத்த ட்ரிப் வரும்போது சைன் போட்டுவிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க என்ன ஆ கொஞ்சம் சத்தம் போடுங்க நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கிறான் நாங்களும் முடிஞ்சளவுக்கு தாய்மார் மாதிரி தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அது உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பிள்ளைகள் எங்கள் கிட்டே வரும்போது அது நாங்கள் எங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் பார்த்துக்கிடணும் அதனால நல்லதை ப படிக்க வைங்க என்ன சரியா நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் படிக்க வைப்போம் ம்

காலையிலே எழுந்ச்சி படிக்க வைங்க என்ன என்ன செல்லு பார்த்துக்கிட்டே இருக்காமல் ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காமல் சரியா நல் நல்ல சாப்பாடு கொடுங்க நல்ல தெம்பாக இருக்கட்டும் காலையில் கொஞ்சம் நேரத்தோடு எழுந்ச்சி அந்த நல்ல பழக்கங்கள கொண்டு வாங்க என்ன த ஓயாமல் தூங்கிகிட்டு இருந்தாலுமே படிப்பு ஏறாது

ஆ ஆ ஆ அப்படி மெத்தனமா விட்றக்கூடாதுல்ல நாளைக்கு அவள் வாழ்க்கை அவள் கையில் இருக்கில்ல ஆ நல்லா படிக்கிறான் ம் ம் ம் ம் ம் ஆ சரி